தேர்தலின் போது நாங்கள் சந்தித்த சிரமம் அப்படினு சொன்னால் இந்த கியூவில் நிற்குறது தான் கியூ அப்படின்னு பார்த்தோனா மிகவும் கூட்டம் நெரிசல் காரணமாக ரொம்ப நீண்ட நேரங்கள் நிற்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் இருப் இரு தரப்பிலுமே அதிகமாக கொடுக்கிறார்கள் இதில் யாருக்கு ஓட்டு செலுத்துவது அப்படிங்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் இருவருமே போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் இதனால் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்றே ஓட்டு போடும் அறையில் எங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும் இதுவே நாங்கள் சந்திக்கும் முக்கிய சிரமமாக கருதப்படுகிறது